உங்ககிட்ட த்ரீ மன்த்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் டப்பா வாங்குனோம் அது ரொம்ப டார்க் கலராக இருக்கு அதில் இருக்கிற திங்ஸ்லாம் என்னன்னு வெளியே தெரிய மாட்டிங்கிது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தால் கலர் நல்லா இருக்கும் நீங்கள் கொடுத்த டப்பா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எங்களால் ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பிளேஸ் ரொம்ப எடுத்துக்குது டப்பா வைக்குறதுக்கு கொஞ்ச கலர்ஸ் டிஃப்ஃபரன்ட் டிஃப்ஃபரன்ட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் மாடல்ஸு எல்லாமே வந்து டிஃப்ஃபரன்ட் டிஃப்ஃபரன்ட்டா கொடுத்தா நல்லாருந்துருக்கும்